ஹலோ ஆ ஆ மேடம் சொல்லுங்கள் ம் நான் டூரிஸ்ட் ஏஜென்ட் பேசுகிறேன் மேடம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்லிருந்துதான் பேசுகிறேன் நீங்கள் எந்த ப்ளேஸ் போகணும் உங்ளுக்கு எந்த ப்ளேஸ் போகணுன்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்கள் ம் ம் மேம் நிறைய இடம் கூட்டிகிட்டு போகிறேன் ஒக்கேனக்கல் அப்புறம் கொடைக்கானல் அதுக்கப்புறம் ஊட்டி திருப்பரங்குன்றம் நிறைய ப்ளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு எந்த ப்ளேஸ் போகணுனு உங்களுக்கு விருப்பம் சொன்னீங்கன்னால் அந்த ப்ளேஸ்சுக்கு எப்படி என்னென்னு நான் உங்களுக்கு சொல்வேன் ஆ ஓகே சிக்ஸ் மெம்பெர்ஸ்சுக்கு வந்து ஒரு மெம்பர்ஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணும் எந்த ஊருக்கு போகலானு உங்குளுக்கு விருப்பமாக இருக்குது ஊட் ஆ ஓகேங்கமா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது ஊட்டி கொடைக்கானல் அந்த சைட் அப்படியே போனீங்கன்னால் பழனி பார்க்கலாம் நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா வியூ ப்ளேஸெல்லாம் நிறையா இருக்கும் அந்த ப்ளேஸ்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் நிறையா அந்த இடத்துல நிறையா ஏரியாஸெல்லாம் இருக்குது எல்லாம் காமிக்கிறோம் ஆ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஆ சர்வீஸ் சார்ஜூங்களா ரெண்டாயிரம் ருபாங்க மேம் ஆ எல்லாமே எங்களது நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துங்கன்னா ஓகே மீதி எல்லா செலவும் எங்களுதே ரெண்டு வேளை சாப்பாடும் எங்களுதே எல்லாம் இந்த டீ கா காஃபியெல்லாம் நீங்கள் தான் மேம் வாங்கிகணும் சாப்பாடு மட்டும் காலையில் மதியம் லஞ்ச்சும் டிஃபனும் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் நைட் டின்னரும் ரெடி பண்ணிடுறோம் டீ மற்ற செலவெல்லாம் உங்களது தாங்க மேம்

எல்லா கோயிலுமே இருக்குது உங்களுக்கு எந்த கோயில் நீங்கள் சொல்கிறீங்ளோ அந்த கோயிலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் ஆமாங்களா சிவன் சாமினால் போகலாங்க மேம் அதுக்கு அதுக்கு தனியாக பேமெண்ட்டு அதை நான் சொல்கிறேன் உங்க கிட்டே அதுக்கு என்னென்ட்டு அது கூட பழனிம் சேர்ந்து பார்க்கலாங்க மேம் பாக்கலாம் கூட்டிகிட்டு போகிறேன் ம் ஆ தேங்க் யூ மேம் நான் உங்களுக்கு ஏதொன்னு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம்